நான் எனது குழந்தைகளுக்கு காலையில் எழுந்து அதாவது காலையில் எழுந்துருச்சு நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஆடு எல்லாம் வளர்க்குறனால காலையில் வந்து குழந்தைங்களுக்கு பச்சையாக டெய்லியும் கொஞ்சம் ஆட்டுப்பால் கொடுத்துருவோம் அது வந்து நாங்கள் வந்து எப்பயும் ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடியது அதுக்கப்றம் டீ காஃபிலாம் வந்து கூட அதிகம் தவிர்த்துடுவோன்னு வச்சிக்கோங்களேன் மதியம் அதாவது காலையில் இதை கொடுத்துட்டு அதன் பிறகு எட்டு மணிக்கு அவங்களுக்கு தேவையான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்றம் மதியம் தேவையான லஞ்ச் ரெடி பண்ணிட்டு ஈவினிங் வந்து குழந்தைங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பச்சைப்பயிறு முளைக்கட்டிய தானியங்கள் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்போம் ஏன்னா இதெலாம் வந்து எங்களுக்கு காட்டில் விளையக்கூடியறதுனால அதை நாங்கள் வந்து முளைக்கட்டி வச்சி தானியங்கள வந்து தகுந்த முறையில் கடலைப்பருப்பு இருக்கனால் கடலைப்பருப்பு உருண்டை கடளை மிட்டாய் எள்ளு மிட்டாய் எள்ளு உருண்டை தினையில் வந்து புட்டு இது எல்லாம் நாங்களே வந்து எங்க குழந்தைகளுக்கு வீட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறனால எங்கள் குழந்தைங்கள் வந்து எப்பயும் வந்து ஆரோக்கியமாக நாங்கள் பார்த்துக்குவோம்